தமிழ் நாட்டுலனு எடுத்துக்கிட்டா நாங்கள் பொழுது போக்குன்னு போகிற இடங்கள் வந்து இங்கே கிருஷ்ணகிரியில வந்து டேம் இருக்கு போட் ஹவுஸ் இருக்கு அங்கே வீக்லி மந்த்லி ஒன்ஸ் இப்படி போய்ட்டு வருவோம் அதை விட்டா நாங்கள் டூரிஸ்ட் மாதிரி போவோம் ஒரு பத்து பேர் இது மாதிரி சேர்ந்துக்கிட்டு இராமேஸ்வரம் போகிறோம் திருப்பதி போவோம் எங்கள் ஃபேம்லி எல்லாம் சேர்ந்து திருப்பதி போவோம் பழனி போவோம் திருச்செந்தூர் போவோம் இந்த மாதிரி கோவிலுங்களுக்கு தான் அதிகமாக போவோம் மற்ற